என்னோடய குடும்பத்தில் மொத்தம் அஞ்சு பேர் இருக்கோம் எனக்கு நண்பர்கள்னு சொன்னால் எங்கள் தெருவில் இருக்கவங்க எல்லோருமே எனக்கு நல்லா நண்பர்களாக பழகிறாங்க அக்கம் பக்கம் வீட்டார்கள் வந்து நிறைய காரியங்களில் நல்லா எங்களோடய நட்பாக இருக்கிறாங்க ஒரு ஒரு உடம்பு சரியில்லனாலோ ஏதோ ஒரு பிரச்சினன்னாலும் எங்கள் பக்கத்து வீட்டில் எல்லோருமே முன்னாடி வந்துருவாங்க இவங்க தான் எங்களோடய நண்பர்களாக இருக்கிறாங்க அப்புறம் இன்னோன்னு எங்கள் ரிலேட்டிவ்லாம் வர்றதுக்குள்ள அக்கம் பக்கம் இருக்கவங்க தான் எந்த பிரச்சினன்னாலும் முன்னாடி வர்றாங்க அதனால இவங்க தான் எனக்கு நண்பர்கள் நல்ல நண்பர் நல்ல ஒ எங்கள் தெருவில் இருக்கறவங்கள்லாம் ரொம்ப நல்ல நல்லவர்களாகவும் நல்ல உறவுகளை தர்றவங்களாகவும் இருக்காங்க அண்ணன் அக்கா அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்கள் அவங்க எல்லாமே எங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப பாசமாக பேசுகிறாங்க நல்லா அன்பாக இருக்காங்க அவ் ஏதாவது திருவிழாக்கள் வரும் போது எங்களோடய நிறைய ஷே பகிர்ந்துக்கிறாங்க அவங்க செஞ்ச பலகாரத்தை கொண்டுவந்து எங்களுக்கு கொடுப்பாங்க அப்போ நாங்கள் அதன் மூலிமா நிறைய எங்களுக்குள்ள ஒரு நல்ல அன்பு வளரும் அதேபோல் அவங்கள் ஏதாவது ஒரு விசேஷங்கள்னா நாங்களும் வாழ்த்துதல் அவங்களுக்கு சொல்லுவோம் அவங்களும் எங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுவாங்க அப்படின்னும் போது எங்களுக்குள்ள நல்ல பரஸ்பரம் நல்ல அன்பாக இப்போ நாங்கள் ஒரு நல்ல நட்பாக இருக்கிறோம்